மீன் க கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வரது ரொம்ப சிரமம் அங்கே வர பேரிழப்புகளெல்லாம் தாண்டி மீன் பிடிச்சிட்டு வந்தாலும் சந்தைக்கு வந்து விற்கும்பொழுது அதை சிறுது பெரிது எல்லா எல்லாம் பிரித்து அதில் ரகம் ஆரால் இறால் அப்படி இந்த ரெண்டு மூணு நிறைய வகைகள்லாம் இருக்குது அந்த அதையெலாம் பிரித்து அதை சந்தை படுத்தி விற்கணும் இப்படி நாங்கள் வசிக்கிற பகுதியில கடல்கள் இல்லை மீன் சந்தை எதுவும் இல்லை அது தூத்துக்குடி ராமேஸ்வரம் கன்னியாகுமாரி அந்த மாதிரி கடல் சார்ந்த பகுதியில் இருக்கிறது